ஹலோ ஆ மா ஆ மா இன்னைக்கி வந்துட்டு அதாவது சத்தியா நகர் வில்லேஜுலப்பா ஆ சுத் ஆ சுத்தம் சுகாதாரத்துக்கான கேம்பிங் நடக்குது அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு இண்டூவிஜுவலாக எப்படி தன்னை வந்துட்டு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சிக்கறத பத்தின கேம்பிங் இன்றைக்கி நாம் நடத்த இருக்கிறோம்மா ஒன்பது மணிக்கு ஆ அதனால கொஞ்சம் ஷார்ப்பாக ஒரு ஒன்பது மணிக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே ஒன்பது மணிக்கு இருக்குற மாதிரி வந்துடுறீங்களாம்மா ஆ சத்தியா நகரே வந்துருங்க மக்கள்லாம் வந்துருவாங்க ஒரு ஒன்பது மணிக்கெலாம் அவங்களும் அரேஞ்ச் ஆகிருவாங்க நம்ம அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிணா கொஞ்சம் நல்லாயிருக்கும்மா ஆ சரிம்மா ஆ ஓகேம்மா கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ் புரிகிற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்மா ஆ ஓகேம்மா சரி வாங்கம்மா